ஓவியம் வரையும் போது பென்சிலால் வரைப்பா அந்த ஓவியம் சரி வரலைனாக்கா அழிச்சுட்டு மறுபடியும் ஓவியம் வரையலாம் அது சரியா வந்ததுன்னா அழகா யூடியூப்பில் போட்டு வெளியில் அனுப்புனீங்கன்னா எல்லாம் அதை பார்த்து வாங்குவாங்க செய்வாங்க நல்லா அது வரைஞ்சோனயும் நீங்கள் பென்சிலாலயே வரைஞ்சி ஓவியத்தை யூடியூப்பில் போட்டு விடுங்கப்பா அது அவனுக்கு கடைசியில் நல்லது நல்லதாவே இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்லி தருவேன்